நம்ம வளர்ச்சியின் சவாலாக எதை கொண்டு இது பண்ணிக்கணும் சுற்றுச்சூழல் தான் சுற்றுசூழல் வந்து எதனால் மாசுபடு மாசுபடுது அப்படின்னா நிறையா நம்ம மாவட்டத்தில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் அதுலாம் இருக்கறதுனால் வந்து பார்த்திங்கனா நிலத்தடி நீரும் மாசுபடுது நிற மற்றபடியும் அந்த சாயப்பட்டற கா தண்ணியெலாம் வந்து பாத்திங்கனா ஆற்றில் கலக்கறதுனால விவசாயம் விவசாயம் எல்லாமே பாதிப் பாதிப்படைகிறது இதுக்கு வந்து என்னப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை சரியான முறையில் அந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சி அந்த நீரை வந்து சாய நீரை வந்து சுத்தமாக நம்ம அதை வந்து இது பண்ணிட்டோம்னா வடிகால் அமைப் மாதிரி உள்கட்டமைப் பண்ணி அதை மேம்படுத்தனோம்னா அதை இந்த பிரச்சனையில் இருந்து நம்ப வந்து மீண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் எல்லாமே அவங்க அவங்க இதில் வந்து ஒரு நம்ம ஒரு சுத்தமாக ஒரு இதை வச்சி நிலத்தடி நீரை எல்லாம் மாசு படாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து